ஹலோ

ஆ சொல்லுங்க ஆ சொல்லுங்க

ஆமாம் ஆமாங்க ப்யூட்டி பார்லர் தாங்க

அப்படிங்களா சரிங்க ஆ சரிங்க உங்களுக்கு வந்து எதுமாதிரி மேக்கப் வேணுங்க சரிங்க ஆ ஹச்டி மேக்கப்புன்ட்டு இருக்குதுங்க அது பண்ணிவிட்டோம்னா வந்து நல்லா நேச்சுரலாக இருக்கும் நீட்டாகவும் இருக்குமுங்க அப்புறம் வந்துங்க முடி எப்படி பண்ணணுங்க உங்களுக்கு ஆமாங்க ஆ நல்லா இருக்குமுங்க சுருள் சுருளாக இருக்கற மாதிரி பண்ணிவிட்லாங்க

ஆ இல்லை இல்லைங்க அது மறுபடியும் நாங்கள் ரெடி பண்ணி விட்ருவோங்க ஸ்ட்ரெய்ட் பண்ணி விட்ருவாங்கங்க ஆமாங்க அந்த சுருள் எடுத்து விட்டுவிட்டுங்க முன்னாடி மாதிரியே பண்ணி விட்ருவோங்க அப்புறம் ஆமாங்க ஓகேங்க மெரூன் கலருங்களா ப்ளாக்குங்களா ஆ சரிங்க மெரூன் கலர்னாலும் நல்லாயிருக்கும்ங்க இப்போ ட்ரெண்டுன்னு பார்த்தோம்னா அதுமாதிரி கலரிங் தான் நல்லாயிருக்குதுங்க அது அதுமாதிரி பண்ணிக்கலாங்க அப்புறம் சரிங்க சரிங்க கண்டிப்பாங்க யார் பண்ணுணாங்கன்னு உங்கள் கிட்டே வந்து ஒவ்வொருத்தரும் வந்து கேட்பாங்க அதுமாதிரி நாங்கள் நீட்டாக பண்ணிவிட்ருவோங்க எங்களை பற்றி விசாரித்து பாருங்க வெளியில் நல்லா பண்ணுவோங்க ஆ சரிங்க இப்போ கைக்கு வந்து மருதாணி போடணுங்களா ஆ சரிங்க அந்த டிசைனும் போட்டு விட்டுலாங்க அதுக்கு வந்து நாங்கள் முன்னாடி நாளே வந்துடுவோங்க வந்து வீட்டில் வந்துவிட்டுங்க உங்கள் பொண்ணுக்கு நாங்கள் மெஹந்தி போட்டு விட்டுடுறோங்க போட்டு விட்டுவிட்டுங்க அப்புறம் சேலையெல்லாம் நீங்கள் கொடுத்திங்கன்னா அதுக்கு தகுந்தமாதிரி ஃப்ளவரெல்லாம் நாங்கள் வாங்கணுமுல்லங்க பூ வந்து அதுக்கு தகுந்தமாதிரி நாங்கள் வாங்கி கொ நாங்களே கொண்டுட்டு வந்துடுவோங்க அதெலாம் நாங்கள் வீட்டுக்கு வரறோங்க வந்துவிட்டுங்க அந்த பூவெல்லாம் பார்த்துட்டு சேலையை பார்த்துட்டுங்க நாங்கள் அதுக்கு தகுந்தமாதிரி எல்லாமே கொண்டுட்டு வந்துடுவோங்க சேலையுமே அப்பயிலே மடித்து அங்கே வச்சுட்டு வந்துடுவோங்க ஈஸியாக பின் பண்ணி எல்லாம் மடித்து வச்சுட்டு வந்துடுறேங்க அப்புறம் நாங்கள் வந்ததும் உங்களுக்கு வந்து ஒரு ஒரு ஒரு மணி நேரத்தில் உங்களுக்கு எல்லாமே முடித்து கொடுத்துருவேங்க ரிசப்ஷன் எத்தனை மணிக்குங்க அப்படிங்களா சரி சரிங்க சரிங்க நான் கண்டிப்பாக நான் வந்து உங்களுக்கு நல்லா பண்ணி கொடுத்துட்றேங்க சரிங்க சரி வச்சுட்டுங்களா நீங்கள் பொண்ணுகிட்ட பேசிவிட்டு சொல்கிறீங்களா மறுபடியும் ஆ சரிங்க வெச்சுட்டுங்களா